சொல்லட்டுமா ஹலோ நமக்கு பூக்கும் செடி வைக்கிறதுக்கு விருப்பம்ங்க விருப்பம் இருந்தாக்கூட நமக்கு வாட்ரு இல்லைங்க வாட்ரு இருந்தால் தான் நம்ம பூக்கள் செடி இந்த காய்கறியோ பூக்களோ எந்த பூ செடி ரோஸ்ஸு பட்ரோஸ்ஸா முல்லை மல்லி என்ன கனகாம்பரம் எல்லாம் வைக்கலாம் ஆனால் எனக்கு வாட்ரு இல்லை வாட்ரு இல்லாமல் என்னால் எப்படி செய்ய முடியும் எனக்கு ஆசை இருக்குது என்ன வேர்க்கடல போட ஆசை இருக்குது வாட்ரு கிடையாது வாட்ரு இல்லாம நம்ம ஒன்றும் பண்ணமுடில என்ன அதனால நான் இன்னும் பாதிக்கபட்டு ரொம்ப பாதிக்கபடுறேன் நான் ரொம்ப கஷ்டமா இருக்குது நான் ஒன்றும் பண்ணமுடில என்ன பண்ண வீட்லே உக்காந்து கிடந்தா நான் எப்படி பிழைக்கிறது என்ன அதனால நமக்கு இன்னைக்கு ஏதோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நான் இது இது உனக்கு கொடுத்தர்றேன் நீ என்னா கொடுத்தியோ அதை இன்ட்ரஸ்ட் போட்டு கொடுத்தர்றன் வேறு ஒன்றும் இல்லை என்ன உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ நீங்கள் எவ்வளோ உங்களால் உதவி உன்னால் முடியுமோ அந்த உதவிய கொடுங்க நான் இன்ட்ரஸ்ட் போட்டு கொடுத்தர்றேன் வேறு ஒன்றும் இல்லை எனக்கு பூக்கள் காய்கறி எல்லா பொருளாதார தேவைக்கும் வெண்டைக்காய் கொத்தவரங்க பாவக்காய் பொடலங்கா எல்லாம் வைப்பேன் வெச்சாலும் எங்கள் கிட்டே பானி வாட்ரு கிடையாது பானின்னா வாட்ரு என்ன அதனால நமக்கு ஒன்றும் இது இல்லைங்க அது அது அந்த கஷ்டந்தாங்க எனக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க வேற எந்த டிரபிளும் கடையாது நமக்கு ரோட்லேயே வண்டி வருது என்ன நம்மது ரோட்லேயே இருக்குது நிலம் வண்டி ரோட்லேயே நிறுத்தி காய்கறி எடுத்து போடலாம் பூக்கள் எடுத்து போடலாம் எல்லாம் எடுத்து போடலாம் ஆனால் வாட்ரு கிடையாது வாட்ரு இருந்தால் தான் நான் செய்ய முடியும் வேறு ஒன்றும் என்னால் பண்ணமுடில என்ன என்னால் கூலி வேலைக்கு போறதுக்கு என்னால் வயதும் ஆகி போச்சு நான் கூலிக்கு எங்கே போகிறது கூலி செய்ய எனக்கு கூலி செய்யமுடில வேலை செய்யமுடில இப்போ வயது ஆயிடும் கூலிக்கு கூப்பிட மாட்றான் என்ன பண்ண முடியும் வீட்ல உக்காந்தா யார் சோறு போடுறது அதனால வீட்லேயும் என்னை திட்டுறாங்க உக்காந்துக்கின்னே இருக்குறியே எப்படி உனக்கு சோறு போட முடியும்னு நான் ஒன்றும் பண்ணமுடிலங்க அதான்ங்க எனக்கு வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன உதவி பண்ணுறிங்களோ நீங்கள் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இங்கே செய்கிறேன்னு சொல் நான் செய்கிறேன் வேறு ஒன்றும் எனக்கு ஒன்னும் ஒன்னும் கஷ்டப்படுத்தல என்ன உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் வேறு ஒன்றும் நான் உங்களை கேட்கல கரங்கூட்டி கை கூட்டி வரங்கூட்டி கையெடுத்து கும்பிட்றேன் நான் நீங்கள் என்ன பண்ணுறிங்களோ பண்ணுங்கள்